காலை வணக்கங்க எங்கள் காலத்தில் ஒரு கொறைஞ்சது ஆயிரத் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலைங்கோ எழுபத்தி ரெண்டில் நாங்கள் கூடை முடி தொழில் அப்போ வந்து ஒரு சீர் கல்யாணம் வரவேப்பு இதுமாரி நிகழ்ச்சிகளில் கலந்து கலக்கும்போது நாங்கள் ஒரு சிலதெல்லாம் பொருள் கூடை சீர் கூடைன்னு ஒன்று இருக்குதுங்க அப்போ வந்து இந்த சீர் கூடைங்கிறது வந்து பதினாறுக் கூடை இருக்கு பொட்டி கூடை மோர் கூடை மஞ்ச சாடு அப்பறம் குருதுக்கு பதிலாக அந்த கருதமக்கிரிம்பாங்க இந்த கருதமக்கிரின்னா அந்த கம்மங்கருது ராகிக்கருது அறுக்கறாங்களங்க அந்த கருது வந்து போடுற அளவுக்கு கொறைஞ்சது ஒரு ஐம்பது கிலோ பிடிக்கிற மாதிரி கொடுப்பாங்கோ அப்போ அந்த சீருங்கும்போது இந்த பொருள்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு பிரயேசனமாகற மாதிரி இருக்கு அதாவது இந்த பொட்டி கூடைங்கிறது வந்து உப்பு அரைக்கிறக்காவும் அந்த மோர் கூடைங்கிறது வந்து நீங்கள் அப்போல்லாம் சந்தைக்கு போவாங்க மோர் கொண்டுட்டு சந்தைக்கு போவாங்க வியாபாரத்துக்கு அப்போ அந்த மோர் கூட தேவைப்படும் இந்த மஞ்ச சாடுங்கிறது மஞ்சளுக்கு தேவைப்படுது அப்போ அதுமாதிரி அதுமாரியெல்லாம் ஒவ்வொரு நிகழ்ச்சிங்கும்போது இதை நாங்கள் வந்து பரிசாக கொடுப்பங்கோ ஒன்று அப்புறம் மறுபடி அடுத்த காலகட்டங்கும்போது ஒரு தீபாவளி பொங்கல் ஆடிப்பெருக்கு இது மாரி வரும்போது அந்த ஆடிப்பெருக்குங்கும்போது அந்த ஊஞ்சலை போட்டு தூரி போட்டு நாங்கள் ஒரு வாழ்த்து மடல் இங்கேயிருந்து இப்போல்லாம் அதான் கொரியர் வந்துடுதுங்களே அப்போல்லாம் அது தான் போடுவாங்க அது இன்னும் நம்மளுக்கு அனுப்பின பிரெண்டுகள்லாம் இருக்கிறதால அவங்க ஞாபகார்த்தமாக அதை இன்னும் அது பொக்கிஷமாக வெச்சிருக்கறேங்க எழுதி வெச்சுருக்கிறோம் அதே மாதிரி தைப் பொங்கலுக்கு வரும்போது பொங்கல் வைக்கிற மாதிரி பொங்கல் வைக்கிற மாதிரி ஒரு இதுவா எழுதி கொடுப்பாங்கங்கோ எழுதி அதை நாங்கள் ஞாபகார்த்தமாக வெச்சிருக்கறேங்க அப்புறம் தீபாவளிங்கும்போது பட்டாசு இது இதுகள் மாதிரி வாழ்த்து மடல் போட்டு அவிங்களோட பேரை போட்டு அதோடு நான் ரெண்டு மூணு வாசகத்தை பிடிச்ச மாதிரி எழுதி அனுப்புவாங்க அதுக்கு மாற்று லெட்ரு நாங்கள் மறுபடி அந்த தீபாவளி வர்றதுக்குள்ள மறுபடியும் அனுப்புவோம் அனுப்புவோங்க அது மாதிரி அந்த லெட்டர வழிமுறைகள் எல்லாம் அன்றைய காலத்தில் நடந்துது இன்னும் அது மாதிரி வெச்சிருக்கறேங்க